சொல்ண்ணே ஆ சொல்லுங்க ஆ வணக்கம்பா ஆ நல்லாயிருக்கேன்பா ஆ சரி ஒரு ஆட்டுக்கு ஒரு செட்டுக்கு வெ ஜென்ஸு பேண்ட்டு ஷேர்ட்டு வ லேடீஸுக்கு ஃப்ராக்கு ஷேர்ட்டு கோட்டு கோட்டு டாப்பு ம் அது என்ன பசங்களுக்கு ஒரு நானூறுரூவா வரும் வ நானூறுரூவா வரும் பொண்ணுங்களுக்கு ஒரு முன்னூற்றம்பது ரூபா வரும் ப லூஸாக ஆ ஆ சரி ஆ கரெக்டாக இறக்கம் இது நான் இப்போ பார்த்துக்கிறேன்பா நான் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து அளவு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்து பண்ணி பண்ணி கொடுத்துரலாங்க ஆ ம் ஆ கம்மி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்பா உங்களுக்கு பண்ணிக்கொடுக்காம எப்படி பண்ணிக்கலாம் ஓ கம்மியாக பண்ணித்தரேங்க ம் ம் எவ்வளோ நாளுக்குள்ளே வேணும் சரி சரி சரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பார்த்து எனக்கு கொடுங்க வ நான் நல்லபடியாக செஞ்சு தரேன் ஓ ஒரு டென் டேஸ் டைம் கொடுக்கங்களேன் ஆ இதை ஆ ஆ ஆ ம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் ஆ ஆ சரி முடிச்சிடலாங்க ம் ம் ம் ஆமாம்மா நீங்கள் பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் நினைக்கிறபடியே க தைச்சிக் கொடுத்துரலாம் ம் பரவாயில்ல ஆ சரிப்பா ஒன்றுக்கு டபுள் டபுள் ஸ்ரிட்சாக போட்டுருலாம் ஆ சரி சரி ஆஆ பார்த்துக்கலாம் என்ன வ நல்லபடியாக செஞ்சு தரேண்ணே ஓகே சார் ஆ தேங்க் யூ சார்